என்னோடய வேலை என்ன அப்படின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முதுநிலை பட்டம் பெற்றுக்கேன் நான் இப்போ வேலை என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரு திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வந்து ட்ரெயினராக ஒர்க் பண்ணிக்கிட்ருக்கேன் இதில் என்ன அப்படி அப்படின்னா நாங்கள் வந்து அரசு ஓட இலவச கல்வி கொடுத்து திறன் மேம்பாடு கொடுத்து அது மூலிமா வந்து அவங்கள வந்து எல்லாமே கற்றுக்க வெச்சு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த அளவு இது வேலை இல்லா இளைஞர்கள் நிறைய பேரு இருக்காங்க இப்போ வேலை வேணும் கண்டிப்பாக வேலைன்றது வந்து இப்போ இருக்கற பொருளாதார காலகட்டத்தில் வந்து பணன்றது ரொம்ப முக்கியம் அதுக்காக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா காசு கொடுத்து அவங்கனால படிக்க முடியாதுன்றதுக்காக அரசு வந்து இலவசமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் மூலிமா வேலைவாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுக்கறாங்க நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அந்த பயிற்சி மூலிமா ஒரு நபருக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்வோம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொள்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு போக்குவரத்து செலவுன்றதும் அரசுன்றது கொடுப்பாங்க எங்களோடய வேலை வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வேலைக்கு போறவியி அந்த சம்பளம் வாங்கற வரை நாங்கள் அவங்க எங்கள் க கண்ட்ரோலில் தான் நாங்கள் வெச்சுப்போம் ஏன் அப்படின்னா அவங்க திடீர்னு வேலைக்கு போகாமல் நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரம் வந்து வாழ்க்கை பாதிப்பாயிடும் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அது மூலிமா பிராக்டிக்கலாக நாங்கள் எல்லா ஒர்க்குமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு பயம் இல்லாத ஒரு வேலைக்கு நாங்கள் அனுப்புகிறோம்